ஹலோ ஆ ஃப்ள ஃப்ளவர் நர்சரியா ம் ம் உங்கள் நர்சரியில என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு தெரிஞ்சிக்கலாமா

ம் ஓகே ஓகே ஓகே இது இப்போ ஒரு ரோஸ் ஒன்று ஆர்டர் பண்ணால் அது எத்தனை க்வான்டிட்டியில கொடுப்பீங்க எவ்வளோ அளவு எத்தனை ஃப்ளவர்ஸ் வருன்னு கேட்கறேன் ஃபிப்டீன்ஸ் ஓகே ஃபிப்டீன் ஃப்ளவர்ஸ்ஸோட ப்ரைஸ் சார் ஓ ஓகே ஓகே

திருச்சிக்குள்ளே ஹோம் டெலிவரிஸ் இருக்கு தானே ஓகே ஓகே

தோ இங்கே மேலப் புதூர் தெரியுமா ஆ மேலப் புதூர் பக்கத்தில் தான்

ஆ ஒயிட் ரோஸு அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் தேவைப்படுது அது எப்படி இப்போ மெயிண்டைன் பண்ணுறதுக்கு நீங்களே ப்ரொவைட் பண்ணுவீங்களா உரோம் இதெல்லாம் இல்லை கைட் பண்ணுவீங்களா நீங்கள்

ஓகே ஓகே நீங்களே கைட் பண்ணுவீங்களான்னு கேட்கறேன் அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் ஆ ஓகே ஓகே ஆ கே ஆ ஓகே ஓகே ம் ம் ஓகே இப்போ எந்தெந்த க்ளைமேட்ஸ்ட்டுக்குள்ளே நல்லா வளருன்னு சொல்லுறீங்களா

ம் ஓகே ஓகே ம் ஓகே ஓகே ம் ஓகே வாட்ரு தேவைப்படாது ஆ ஓகே ஓகே புரியுது ம் ஓகே ஓகே ம் ஓகே ஓகே ம் ஒய்ட் ரோஸ் வந்து ஒரு பஞ்ச் இந்த பண்டில் இருந்தால் போதும் ம் ஓகே

ஆ ஓகே ஆ ஓகே